ஹலோ ஹோண்டா ஷோ ரூம்ங்ளா சார் சார் இந்த ஹோண்டா யுனிக்யூ ஃபைவு ரேட்டு என்ன மாடல் எப்படி ஃப்யூச்சர்ஸ் சொல்லுங்க சார் ஃபோனிலே சொல்லுங்க சார் சும்மா பேஸிக் மட்டும் சொல்லுங்க எப்படின்ட்டு சரிங் சார்

ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் இந்த இன்சூரன்ஸ் ஓகே சார் எக்ஸ்ட்ரால்லாம் நீங்கள் பண்ணிக் கொடுத்துருவீங்களா சார் சர்வீஸ்யெலாம் எப்படி சார் உங்களது சரிங் சார் ஓகே சார் சரிங் சார் நாங்கள் ஷோ ரூமுகே வந்து கேட்டுக்கிறோம் ஏதாவது பிரச்சினைன்னா